இப்போ நான் வந்து ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணி இருந்தேன் ஆனால் எனக்கு வந்தது சிக்கன் பிரியாணி நான் எப்பவாச்சும் தான் வந்து அசைவம் சாப்பிடுவேன் சரி இருந்தாலும் பரவாயிலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அசைவம் சாப்பிட்லாம் சொல்லி முடிவு பண்ணி அந்த பிரியாணியை சாப்பிட ஆரம்மிச்சேன் அந்த பிரியாணியில பயங்கர காரமாக இருந்துச்சு அதேமாதிரி சிக்கன் வந்து சரியாக வேகலை அதேமாதிரி உணவு எடுத்துட்டு வந்தவங்க வந்து ரொம்ப நேரம் எடுத்துகின்னாங்க நான் உணவு ஆர்டர் பண்ணும்மோது எனக்கு வந்து இருபத்தஞ்சி நிமிசத்தில் அந்த உணவு வந்து டெலிவரி பண்ணுவோம்னு போட்டு இருந்துச்சு ஆனால் வந்து உணவு டெலிவரி பண்ணவர் வந்து நாற்பத்தி அஞ்சு நிமிடத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டார் சரி பரவாயில்லனு சொல்லிட்டுதான் நான் உணவு ஆரமிச் சாப்பிட ஆரம்மிச்சேன் எனக்கு உணவு பேக் பண்ணி இருந்த அந்த பேக்கிங் வந்து சரியாக பண்ணலை நிறைய ஆயில் வந்து கீழே சிந்திகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இந்த கம்பெனி இந்த ஹோட்டலோட ரிவியூலாம் பார்த்திங்கனா நல்ல ரிவியூ இருந்துச்சு ஆனால் நான் உணவு சாப்பிடதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த க உணவகத்தில் வந்து ஒரு நல்ல எண்ணெயில் செய்யலன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது எண்ணெ வந்து பழைய எண்ணெ மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி சிக்கன் வந்து பழைய சிக்கன் நினைக்கிறன் சிக்கன் வந்து சரியாக வேகலை அதே மாதிரி சிக்கனை எடுத்து மோந்து பார்க்கும்மோது சரியான வாசனை வரல ஒரு மாதிரி பழைய சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த உணவு வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை இதனால நான் வந்து அந்த உணவை பாதியிலையே வச்சிட்டேன் என்னால் முழுசாக சாப்பிடவும் முடியல